கிராமப்புறத்தில் வந்து விவசாயம் எடுத்துக்கிட்டால் மெய்னாக மக்காச்சோளம் மக்காச்சோளம் அடுத்தது பருத்தி பருத்தி பருத்தியில் வந்து துவர துவர அது அடுத்தது எள்ளு கொத்தமல்லி இதை எல்லாமே நம்ம போடுணும் அதை மெய்னாக எடுத்துக்கிட்டால் மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூட்டை வௌஞ்சால் நல்ல மகசூல் ஒவ்வொரு விவசாயி என்ன பண்ணுவாங்க இந்த இருபத்தஞ்சி மூட்டை வர்ற அளவுக்கு நம்ம சவாலாக இந்த காட்டை இந்த வருடம் பயிர் வைக்கணும் அப்படினு உரம் போ ஒழவு ஓட்டி உரம் போட்டு அடி உரம் மேல் உரம் எல்லாத்தையும் போட்டு சோளத்தை போடுறோம் சோளத்தை போட்டு மா சோளத்தை போட்டு சரி நல்லா முளச்சி நல்லா மகசூலை கொடுக்கும் அப்படினு எதிர்பாத்தால் திடீர்னு மழை வர மாட்டேங்கிது மழை பெய்லன்னா என்ன பண்ண முடியும் விவசாயிங்க காசு பூராவும் கொட்டி ஒழவு ஓட்டி ஒரத்தை போட்டு சோளத்தை வாங்கி எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறோம் அதில் மழை பெய்யமாட்டேங்கிது அப்புறம் விவசாயிங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகிடுது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் ஆனால் அந்த மழை வந்து பழிவாங்கிடுதே அப்படின்னு அது மழை வரும் வரும்னு எதிர்பார்த்துருக்குறோம் அடுத்தது சோளம் போடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை முதல்லாம் முதல்லாம் எடுத்துக்கிட்டால் சோளம் போட்டோம்னால் ஒரு களையை வெட்டிவிட்டா வேலை முடிஞ்சுது இப்போ அப்படி இல்லை மருந்தடிக்கணும் இப்போ தான் சோளத்துக்கும் பூச்சி பூச்சி வந்துடுதே மூணு மருந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டால் ஒரு மருந்து அந்த ஆரம்பத்துலேயே ஒரு கரெக்டாக முப்பது நாள் ஒரு மருந்தடிக்கணும் முப்பதாம் நாள் முடிஞ்சவொடானே இருபது நாள் கழிச்சி ரெண்டாவது மருந்து ரெண்டாவது மருந்து அடிச்சிட்டோம்னால் அப்புறம் ஒரு முப்பது நாள் கழிச்சி முப்பது நாள் இல்லை ஒரு பதினைஞ்சு நாள் அப்புறம் மூணாவது மருந்து மூணு மருந்து அடித்தா தான் அந்த சோளத்தை நம்ம மகசூல் பண்ணலாம் இல்லைனா குருத்தில் பூச்சி வெச்சிடும் பூச்சி வெச்சால் கருது வராது அப்போ எங்கள் விவசாயம் பயிர்க்கு வைக்கறது ஆக மொத்தம் மருந்தடிக்கணும் நம்ம விவசாயம் விவசாயம் பண்றதில் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்றாங்க ஏன்னால் கா ஓ காலம் மாற மாற மருந்து அடிக்கும் முதல்லாம் சோளம் போட்டால் மருந்தே கிடையாது சோளத்தை போட்டோமானா திரும்ப அடிக்கிற வேலை தான் இப்போ அப்படி இல்லை பருத்தி பருத்தி ஏ முன்னலாம் வந்து பருத்தி போட்டோம்னால் மருந்து அடித்தா பருத்தி எடுக்க அப்படியே ஆசையாக இருக்கும் பார்த்தா பந்து பந்து பந்தாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை எப்படி தான் மருந்து அடித்தாலும் விவசாயமோ எத்தனை களை வெட்டினாலும் பார்த்தா ம ஒன்று மழை பெயாம செடி வளர விட மாட்டேங்கிறது இல்லைன்னா மழை பெஞ்சே பருத்தி எடுக்க விடாம பண்ணுது இதெல்லாம் இப்போ காலக்கட்டத்தில் நடக்குது ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம்லாம் பருத்தி போட்டோம் நல்லாயில்ல சரி அடுத்த வருடம் போடுவோம் அப்படினா அதுக்கு அடுத்த வருடமும் போடுறோம் அதே கரெக்டாக பருத்தி வெடித்து எடுக்கிற டைமில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து அந்த பருத்தியை வந்து நல்லா வெடிக்க விடாது அப்படியே ஒன்று அழுகி போயிடுது அந்த காய் இல்லையா அப்படியே கருகின மாதிரி சொத்து சொத்து சொத்தா எப்போ அடித்து நோண்டி நோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது சரிப்பா இது என்னடா இந்த வருடமும் இப்படி ஆகிடுச்சேன்னு கவலைப்பட்ற அளவுக்கு மழை பெஞ்சி கெடுத்துடுது மழை வந்து கரெக்டாக அந்த பயிருக்குத் தேவையாங்கிறப்ப மழை பெய்கிறதே இல்ல தேவையில்லாதப்ப தான் மழை பெய்து விவசாயிங்க வந்து காட்டை நம்பியே இதை வெச்சு குடும்பத்தை ஓட்டணும் பிள்ளைங்கள காப்பாற்றணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படினு தான் ஒவ்வொரு விவசாயியும் காடு பயிர் வைக்கிறோம் அதில் நிறையா ஏமாற்றத்தை தான் த ஏமாற்றத்தை தான் பார்க்குற மாதிரி ஆகிடுது இந்த வருடம்லாம் எடுத்துங்களேன் அங்கே வந்து மழையே கொல இங்கே பெரம்பலூர் மாவட்டம் வந்து மழையே இல்லை சோள பயிர்லாம் இந்த மொழங்கால் உயரம் மட்டுந்தான் அப்போ வந்து விவசாயிங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க

நிறைய காசு செலவு பண்ணுறோம் ஆனால் விவசாயம் வந்து நல்லா வரலை அப்போ வந்து வானி மழை பெய்யலை மழை நல்லா மழையே கிடையாது அப்போ நல்ல மழை பெய்யலன்னா என்ன பண்ண முடியும் ஆ மேட்டாங் காடெல்லாம் வந்து மழையை வெச்சு தான் விவசாயிங்க அப்போ ஒழைக்கிறதே இதெல்லாம் பெரிய கஷ்டத்த கொடுக்குது பிரச்சனைகள்னால்